இல்லைம்மா ரெண்டாயிரருபா தான்மா வாடகை இங்கே பக்கத்தில் எல்லோருமே ரெண்டாயிரருபா தான்மா சொல்கிறாங்க நாங்களும் ரெண்டாயிரருபா தான்மா ஆயிரருவா நீ அநியாயத்துக்கு ஆயரருவா கம்மி பண்ணுறியேம்மா எப்படிம்மா அது எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கம்மி விடாத ரெண்டாயிர ரெண்டாயிர ருபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கம்மி விடாத சொன்னாரும்மா நான் தான் ஏதோ கொழந்தை குட்டிலாம் இருக்குதேன்றதுக்காக ரெண்டாயிரருபானு சொன்னேம்மா இல்லைம்மா நாங்களும் கஷ்டத்தில் தான்ம்மா வீடு கட்டினோம் உங்கள் ரெண்டு பசங்களை பார்த்து தான்ம்மா ஐநூறுபா கம்மி பண்ணேன் இதுக்கு மேலேலாம் முடியாதும்மா ரெண்டாயிரருவா தான்ம்மா ஃபிக்ஸ்டும்மா இல்லைமா வேலைக்கே ஆகாதும்மா அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாயிக்கு கம்மி விடக்கூடாதுனு சொல்லிருக்கிறாரும்மா நானே ரெண்டாயிரருபானு இன்னும் சொல்லலை அவர் கிட்டே சரி குழந்தைங்களா இருக்குதே பொறுமையாக சொல்லலாம் சரி வீடு பிடிச்சிதா சொல்லட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கலான்னு தான்ம்மா நான் கம்முனுருக்குறேன் சரிம்மா என்னம்மா பண்ணுறது இல்லைம்மா இது தனி வீடாக இருக்குது தனி வீடு யாரும்மா இந்த காலத்தில் உனக்கு ஆயிரத்தி ஐநூறுவாக்கு விடுவாங்க நீ எங்கேனா விசாரிச்சுட்டு கூட வாம்மா பொறுமையாக

நீ வந்து பேசும்மா தாராளமாக நான் வேணாம்னு சொல்லலை அட்வான்ஸ் இருபதாயிருபா கொடுத்துரும்மா ம்மா தனி வீடும்மா இப்போது இந்த ஊர் என்ன முன்னாடி மாதிரியாம்மா இருக்குது தனி வீடும்மா இது தனி வீட்டுக்கு இவ்வளோதாம்மா வாடகை நீ அக்கம் பக்கத்திலக் கூட போய் விசாரிம்மா நீ பொறுமையாக விசாரிச்சுட்டுக் கூட வா நீ தாராளமாக வந்து பேசும்மா அவர் குறைச்சார்னா குறைச்சிக்கோயன் அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கம்மி சொல்லமாட்டார் நானாச்சும் ரெண்டாயிருபாய்க்கு சொல்கிறேன் நான் சொல்கிறதையே நீ ஏற்றுக்கோ சரிம்மா நீ நீ தாராளமாக பண்ணும்மா சேரி ஓகேம்மா